ஆ சார் ஆ சார் நான் எல்லாம் போட்டுத்தரேன் ஜாமான்லாம் அந்த லிஸ்ட்டு லிஸ்ட்டில் உள்ளதெல்லாம் போட்டுத்தரேன் பருப்பா அரைக்கிலோ உளுந்து ஒரு கிலோ சீனி ஒரு கிலோ துவரம் பருப்பு ஒரு ரெண்டு கிலோ க டீத்தூள் அரைக்கிலோ கடுகு அரைக்கிலோ சீரகம் அரைக்கிலோ மிளகு அரைக்கிலோ வெந்தயம் அரைக்கிலோ ம் வெல்லம் ஒரு கிலோ மிளகா தூள் ஒரு கிலோ தனித்தூள் அரைக்கிலோ ஆயிலு ரெண்டு லிட்ரு நல்லெண்ணெய் ஒரு லிட்ரு கோ கோல்டு வின்னர் அஞ்சு லிட்ரு அவ்வளோ தான் ம் ஜாமான் எல்லாம் போட்டுத்தரோம் ஆ சரி சரி கொடுத்துருக்காங்க போட்டுத்தரோம் மூவாயிரத்தி ஐந்நூறுபா ஆகும் ஆ சரி